தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி அம்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்து ரெண்டு